ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாளின் மூலயமா வந்து தமிழ் வந்து நம்மளுக்கு வந்து மொழியை வந்து நல்லா பயன்படுத்துகிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறையா வந்து தமிழ் வந்து படிக்கிறவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க அதனால் வந்து இப்போ தமிழில் வந்து நாடகங்கள் அதுக்கப்புறம் வந்து பட்டிமன்றங்கள் அதன் மூலயமா வந்து தமிழ் மொழியை வந்து வளர்க்கறதுக்கு அவங்க ரொம்ப உதவி செய்கிறாங்க அதுக்கப்புறம் ரேடியோவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொற்பொழிவு ஆற்றது அதெல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு தமிழ் மீது ஒரு பற்று ஏற்படுகிறதுக்கு அவங்க உறுதுணையாக இருக்கிறாங்க